கலை கைவினை இது ரெண்டும் என்ன அப்படின்னா மனுஷங்களோடய உணர்வுகளை சிந்தனைகளை கலாச்சாரத்தை அதை உருவாக்கிற கலைஞர்களோடய தனித்துவத்தை வெளிப்படுத்துகிற ரெண்டு முக்கியமான துறை ஃபஸ்ட்டு கலை அப்படிங்கிறது என்னென்னால் ஒரு முழுமையான மனுஷனோடய அனுபவத்தை வெளிப்படுத்துகிற வகையில் உருவாக்கப்பட்டது தான் இது இது வந்து பொதுவாக மன சிந்தனை நம்மளோடய உணர்ச்சி கருத்துக்களை இந்த சொஸைட்டிக்கு வழிகாட்ற விதமாக தான் இருக்குது கலை எவ்வளவு ஆழமானது அப்படிங்கிறத அதை உருவாக்கிறோட கலைஞரோடய உணர்வுகளின் தீவிரத்தையும் சுற்றி இருக்கிற உலகத்தை எப்படி பிரதிபலிக்கிதுங்கிற கருத்தையும் உடனடி முறையில் அது உணர்த்தது இந்தக் கலையில் நிறைய வகையான வகைகள் இருக்குது படப்பிடிப்பு படப்பிடிப்பு அப்படிங்கிறது என்னென்னால் ஓவியம் இந்த கட்டுரை கைவினைப் படைப்புகள் அதாவது ஒரு படத்து மூலமாக ஒரு கலையை பற்றி நாம் விளக்கிறது இதை இப்போ எப்படி சொல்கிறது ஒரு அட்வடைஸல் மாதிரிக் கூட வச்சுக்கலாமே ஒரு இ இது வந்து எதைப் பற்றியான ஒரு ஒரு பேப்பர் நம்ம கையில் இருக்குங்கிறதை அதில் உள்ள கலையை வைச்சே நம்ம கண்டுபிடிச்சுர்லாம் இசை ஒலி அல்லது இசைக்களத்திலான வெளிப்பாடு ஒரு இசை மூலமாக அந்த கலையைப் பற்றி சொல்கிறது நடனம் மற்றும் நாடகம் அதாவது நாம் எதைப் பற்றி மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோமோ மக்கள் வந்து அவங்களுடைய நடனம் மூலமாகவும் நாடக மூலமாவும் வெளிப்படுத்துவாங்க இப்போ கலை பற்றி பார்த்தோம் இப்போ கைவினை கைவினை அப்படிங்கிறது கலை சம்பந்தமான கை வேலைகளை செய்கிறது தான் கைவினை வந்து பொதுவாக மிகவும் நுணுக்கமான ஒரு திறன்களை கொண்டிருக்கும் இது நம்மளோட சமூகத்தில் தரமான பொருட்களை உருவாக்கிறதையும் துறைகளோடய ஒட்டு மொத்த வளர்ச்சியில் எவ்வளோக்கு எவ்வளோ உதவியாக இருக்குங்கிறதையும் தெரியும் இந்த கைவினைப் பொருட்கள் வந்து நிறைய வகையில் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ பார்த்தோம்னா சிற்பக் கலை சிற்பம்னாலே நம்மளுக்கு தெரியும் இந்த சிற்பக் கலையில் வந்து தங்கம் வெள்ளி கல் மெட்டல் இந்த மாதிரி நிறைய பொருட்களெல்லாம் யூஸ் பண்ணி சிற்பங்களெல்லாம் செய்வாங்க கையால் செய்யப்படும் நகைகள் கையால் செய்யப்படுகிற நகைகள்னால் கைப்பை நகைகள் அதாவது இப்போ நிறைய பேரெல்லாம் இப்போ தங்கத்தை உருக்கியே அவர்களுக்கு அவர்களோட கையாலே டிசைன்ஸ்செல்லாம் போடுவாங்க சமூகம் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் இப்போ கைவினை இப்போ கைவினை பொருட்கள் எல்லாமே பெரும்பாலுமே வந்து கலாச்சாரத்தை தான் பிரதிபலிக்கும் கலையும் சரி கைவினையும் சரி எந்தெந்த துறைகளெல்லாம் தொடர்பு வெச்சுருக்கு அப்படின்னா இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் அதோடய பங்களிப்பை தருது எப்படின்னா ஒரு கலைஞரோடய கைவினை வடிவமைப்பு ஒரு ஒரு கலைக்கு ஏற்ப வடிவமைக்கப்படும் அது அதோடய பயிற்சியை பொறுத்து இருக்கலாம் அதோடய முறையை பொறுத்தும் மாறுபடலாம் ஆனால் ரெண்டுமே ஒரே வகையான பயணத்தில் தான் சேர்ந்து மனுஷங்களோடய மனதில் அதோடய தத்துவத்தில் அவ் அதோடய அன்பில் அதோடய தரத்துலெல்லாம் தொடர்பு வெச்சுருக்கு இதில் இந்த கலை இந்த கலை கைவினை இந்த ரெண்டும் பார்த்தோம் இல்லையா அதோடய சமூக உத்தேசங்களெல்லாம் என்னென்னால் கலாச்சாரத்தை பாதுகாக்குது எப்படின்னா இது வந்து கலை கைவினை இந்த சமூகத்தில் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள கலாச்சாரத்தை வடிவமைக்கிற ஒரு வழி பிற உணர்வு இது வந்து மேலும் சமூகத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் இல்லாமல் பிரபலம் விளம்பரம் இந்த மாதிரி புதிய கலை திறனுக்கு உதவும் வழிகளெல்லாம் திறக்குது வணிகம் வணிகம்னால் பிஸ்னஸ் எப்படினா இது மூலமாக பல பொருள்களெல்லாம் வந்து செஞ்சு அதை வந்து நிறைய இடத்துக்கு அனுப்பி நுகர்வோர் சேவை ஷாப்லெல்லாம் வச்சு அதை வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்கள்லே அது மாதிரி இதோடய அந்த சமுதாயங்களில் வந்து இந்த கலை மற்றும் இந்த கைவினையை மேம்படுத்துகிறதுக்கு நவீன தொழில்நுட்பங்கள்ல்லாம் பயன்படுத்துகிறாங்க அதாவது இப்போ இருக்கிற டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணிக் கூட இந்த கை கலை கைவினைப் பொருட்களெல்லாம் அவங்க செய்வாங்க அது உலகளாவிய சந்தைகள்லெல்லாம் வந்து அவங்க அனுப்பி அதில் வர லாபத்தை தான் இவங்க எடுத்துக்குவாங்க இதனால் புதிய தலைமுறையில் இப்போ புதுசாக அதுதான் இப்போ எப்படி சொல்கிறது இதில் நிறைய பேர் இண்ட்ரெஸ்ட்டடாக இருப்பாங்க இல்லையா அவங்களெல்லாம் வந்து முன் வந்து இந்த பணிகள் எல்லாமே பொருளாதார கலாச்சார ரீதியாக சிறத்து வைக்கிறாங்க கலையும் சரி கைவினையும் சரி மனுஷனோடய ஆக்கங்களை மனதை உணர்வுகளை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற ஒரு முக்கிய துறை இந்த ரெண்டு துறையுமே இதோடய மேம்பாடு வந்து மனித சமுதாயத்தில் பண்பாற்று பரிமாற்றம் சமூக ஒற்றுமை அதோடய பொருளாதார வளம் இது எல்லாத்துக்குமே முக்கிய பங்கு வகிக்குது